ஓகே சார் நான் ஒன்றாவது ரெண்டாவது வந்து பொம்புடி மாதா ஸ்கூலில் படித்தேங்க சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க திருச்சியில் இருக்கக்கூடிய ஜெயம் கா ஜெயம் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்டு ஃபோர்த் ஃபிஃப்த்து அங்கே படித்தேன் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து வரைக்கும் தருமபுரியில் உள்ள அதியமான் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன் அதுக்கப்புறம் பதினொன்னு பன்னெண்டு வந்து கல்லம்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன் அதுக்கப்புறம் என்னுடைய கல்லூரி படிப்பு வந்து நான் வந்து மெட்ராஸ் யுனிவர்சிட்டி கரெஸ்பாண்டெண்ஸ் கோர்ஸ் த்ரீ இயர்ஸ் செஞ்சேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஒரு டூ இயர்ஸ் கோர்ஸ் ஒன்று தனியாகவே நான் எல்காட் சென்டரில் வந்து நான் படித்தேன்